நான் வந்து இயரிங்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு இயரிங்ஸ் போட்டேன் அந்த இயரிங்ஸ் வந்து பீட்ஸால் ஆனது அதில் வந்து பீட்ஸ்லாம் ஒடைஞ்சிட்டே வருது ஒரு பீட்ஸ் ஒடைஞ்சாலும் அது கீழே உள்ள ஒரு ஒரு ரோவ் அப்படியே வந்து ஒடைஞ்சிட்டே வந்துடுது இது வந்து அவ்வளோ நல்ல ப்ராடக்டாக இல்லை